நாங்கள் வந்து அர்மேனியாவில் முடிச்சுட்டு வந்து இங்கே ஒரு எக்ஸாம் இருக்குது அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு வருடம் இன்டென்ஷிப் பண்ணணும் அந்த இன்டென்ஷிப் முடிச்சுட்டு மேக்ஸிமம் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமலியில் எல்லாம் வந்து சர்வீஸ் ஓரியண்டட்தான் எல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து மருத்துவம் வந்து காசுக்காக இல்லாமல் சர்வீஸ் பண்ணுறதுக்குதான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுவோம் அப்படி இல்லைனா வந்து கவர்மெண்ட்டுலேயே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஏழை மக்கள் வர்றதினால அங்கேயும் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணலாம்